பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து பத்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து பன்னெண்டு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து ஒன்று பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது